இப்போ பொதுவாக ஸ்கூல் படிச்சாலோ காலேஜ் படிச்சாலோ வேலை செய்யுற இடத்துலையோ சண்ட வராத இடம்லாம் கெ கிடையாது எந்த எல்லா இடத்துலையும் சண் சண்டை வரும் தான் சண்டை வரதும் சகஜந்தான் அதை வந்து முடிக்க தான் பார்க்கணுமே தவிர இழுத்துகிட்டே போகக் கூடாது எந்த சண்டையிலேயும் அது ஒருத்தர் சண்டை போட்டாருனா ஒருத்தர் அதுக்கு அதை முடிக்கிறதுக்கு பார்க்கணும் அவரும் சண்டை போட்டாருனா அது பெரிய சண்டையாக தான் போய் விழும் அதனால் சண்டை போ சண்டை வர நேரத்தில் நான் அமைதியாக போயிடுவேன் அதில் பாதியே அதில் பாதி முடிஞ்சுரும் நானும் ன் ஃப்ரெண்டும் ஒரு நாள் போகும்போதே வண்டி எடுத்துட்டு போயிட்டான் அவன் சொல்லாமல் கொள்ளாமல் அதனால் வண்டியை கீழே போட்டான் எனக்கு செம கோபம் வந்துடுச்சு அவன்கிட்ட ஏன்டா வண்டியை கீழே போட்டன்னேன் தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்காக போய் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சண்டை பெருசுதான ஆகும் அது முடியாது அதனால நானும் சரி கீழே போட்டான் அதனால சண்டை போடாமல் பொறுமையாக வந்துட்டேன்